ஓகே என்னோட ஸ்கூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெரிய முத்தூர் அப்படின்ற கிராமத்தில் தான் வீடு அங்கே தான் கிருஷ்ணகிரி அணையில் நான் படித்தேன் அங்கே ஒன்றிலேர்ந்து பத்தாவது வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஹைஸ்கூலில் படித்தேன் அங்கே பார்த்திங்கன்னா படிச்சிட்டுருக்கும்போதே நான் எய்த் அந்த மாதிரி படிக்கும்போது அறிவொளி இயக்கம் அப்டின்ற ஒரு இயக்கத்தில் என்னோட ஸ்கூலில் என்னோட மேக்ஸ் டீச்சர் வந்து சோஷியல் சர்வீஸில் அப்பவே அவங்க வந்து இன்வால் பண்ணியிருக்காங்க எனக்கு சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்புறந்தேன் எனக்கு அந்த இது நான் பண்ணிட்டிருக்கேன் அதுக்கு அப்றம் எனக்கு டென்த்க்கு அப்றம் என்னோட ஸ்கூலில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்திங்ன்னா ஏர்லி மேரேஜ் வந்து நிறய இருக்கும் அதில் நானும் ஒன்னோடு அப்படி பார்த்திங்கன்னா டென்த் முடித்திட்டு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு கல்யாணத்துக்கப்றோம் வேலைக்கு வேணும் அப்படிங்குறத்துக்காக மூணு குழந்தைங்க பொறந்ததுக்கப்றம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நான் பனிரெண்டாவது படித்தேன் அதேமாதிரி டிகிரியும் படித்தேன் அது முடித்து அது பண்ணிட்டிருக்கும்போதே நான் வந்து ஒரு என்ஜிஓவில் மகளிர் குழு கோஆர்டினேட்டராக வந்து ஜாயின் பண்ணிணேன் திரும்ப அவங்க மூலமாகவே ஈக்கோ ப்ரோன்னு சொல்லிட்டு யுனிசெப் புராஜக்ட் ஒரு வைஸ் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுன்ற ஒரு புராஜக்ட்டுக்காக ஒரு ஃபாரினர்ஸோட என்ன அவங்க வந்து லிங்க் பண்ணி விட்டாங்க அதுலேருந்து அடுத்தடுத்து நிறைய என்ஜிஓஸில் நான் வேலை பாத்திருக்கேன் சர்வீஸ் ரிலேட்டடாக தான் என்னோட வேலைகள் எல்லாம் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்ன்னா ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன்னா அது கண்டிப்பாக அதுவும் சர்வீஸு அப்புறம் வந்து டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டராக இருந்திருக்கேன் நிறைய வந்து ஃபீமேல் இருக்கிறவங்களுக்கு வந்து கார் டிரைவிங் நான் வந்து சொல்லிக்கொடுத்துருக்கேன் அப்படி பார்த்திங்கன்னா அதுவும் வந்து சர்வீஸில் வரும் இந்தமாதிரி சர்வீஸ் ஒர்க் வந்து நிறைய பண்ணியிருக்கேன் நான்